ஆ ஓகே சொல்லுங்கள் மேடம் என்ன மேடம் பாஸ்போர்ட் சைஸு ஃபோட்டோவா இல்லை ஸ்டேம்ப் சைஸ் ஃபோட்டோவா மேடம் ம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எட்டு ஃபோட்டோ எடுத்தால் நூறுபா ஆகிடும் மேடம் பெரிய எட்டுக்கு பத்து அந்த மாதிரி எடுத்திங்கன்னா எரநூறுவா அந்த மாதிரி வரும் மேடம் உங்களுக்கு எந்த மாதிரி மேடம் வேணும் ம் எடுத்துடலாம் மேம் ஆ எடுத்துடலாம் எடுத்துடலாம் எடுத்துடலாம் அதான் நூறுபா வரும் மேடம் அதான் பெரிய ஃபோட்டோ ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு ரேட்டு இருக்குது மேடம் உங்களுக்கு என்ன வ சைஸில் வேணும் சொல்லுங்கள் அந்த சைஸில் நம்ம ரெடி பண்ணிக் கொடுத்துருவோம் அந்த மாதிரி இப்போ இந்த கல்யாணத்துக்கு வெட்டிங் வெட்டிங் வெட்டிங் டே ஷூட்டு இந்த பெர பர்த்டே பார்ட்டி ஷூட்டு அதெல்லாம் நம்ம வீடியோ கவரேஜி ஃபோட்டோலாம் எடுத்து தர்றோம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராது சொந்தக்காரங்க இருந்தால் ரெஃபர் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக கொ கொறைஞ்ச விலையில பண்ணித் தருவோம் மொத்த ஃபோட்டோவும் நல்லாயிருக்கும் ம் தர்றேன் மேடம் இதெல்லாமே இப்போ இப்போ உங்களுக்கு என்ன மேடம் எடுக்க பாஸ்போர்ட் சைஸே எடுத்துடவா ஆ சரி மேம் இந்தா எடுக்கிறேன்

ஆ ஆமாம் மேடம் வெட்டிங் டே ஷூட்டு பேர்த்துரே பார்ட்டி ஃபர்ஸ்ட்டு பேர்த்துரே பார்ட்டி ஷூட்டு எல்லாமே பண்ணுவோம் ம் நம்ம எதுன்னாலும் கொஞ்சம் சொல்லுங்கள் வேண்டாம்ங்க மேம் ம் இந்தா எடுத்து தர்றேன் மேடம் ஒரு ரெண்டு நிமிஷம்

ஆ இந்தாங்க மேடம் ஃபோட்டோ பிடிங்க இந்தாங்க விசிஸ்டிங் கார்டை பிடிங்க ஓகே மேம் எதுன்னாலும் இருந்தால் கால் பண்ணுங்கள் நூறுபா கொடுங்க சரி ஓகே மேடம்